என்ன பார்க்க போகிறோன்னா துணிகளை எப்படி நம்ம துவைக்க போகிறோம் அதாவது ஒரு ஒரு க்ளைமேட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு போல் வாஷ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கோடை அதாவது சம்மர் அதாவது கோடை நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னால் அப்போது பார்த்தா ரொம்ப வறட்சியாக இருக்கும் அதனால் தண்ணியை வந்து ரொம்ப கம்மியாக ஸ் இது பண்ணி இது பண்ணணும் வாஷ் பண்ணணும் வாஷ் எப்படி வாஷ் பண்ணாலுமே அப்போது வந்து துணிங்கிறது வந்து நல்லா காய்ஞ்சிரும் ஏன்னால் நல்ல வெயில் இருக்கிறதுனால நல்லா காய்ஞ்சிரும் அதே பார்த்தா மழை நாளில் பார்த்தா நம்மளுக்கு தண்ணி நிறையவே கிடைக்கும் ஆனால் பார்த்தா வெயில் இருக்காது அப்போது நாம்ம என்ன பண்ணுன்னால் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி மோஸ்ட்லி துணியை துவைக்கிறது ரொம்ப பெட்டர் அண்ட் தென் அதோடு டெட்டால் இல்லை எதாச்சும் வாசனை திரவியம் கம்ஃபோர்ட் அந்தமாதிரி இதலாம் போட்டு துணியை டிப் பண்ணி எடுத்தோம்னால் நல்ல வாசமாகவும் இருக்கும் அந்த ஈர ஸ்மெல் அதாவது ஏன்னால் வெயில் இருக்காது அப்போது வந்து அந்த நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் போட்டிருக்க மாதிரி இருக்கும் மழை நாளெலலாம் அப்போது ஃப அந்த ஈர ஸ்மெல்லுக்கு ஃபங்கைஸ் ஜாயின் ஃபங்கைஸ் அதாவது காளானெலாம் அந்த இதில் ஈரத்துக்கு வந்து இதாகிடும் அப்போது வந்து எதாச்சும் ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறத்துக்கு தான் அந்த வாசனை திரவியம் அதாவது கம்ஃபோர்ட் போல் இருக்கிறது தான் துணி வாஷ் பண்றப்போயும் அந்த தண்ணியில் விட்டு வாஷ் பண்ணிவிடுவோம் அதே அந்த த இது இதுப்போல பண்ணுறோம் இப்போது அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது அந்த வாஷ் பண்ணுற வாட்டரை என்ன பண்ணுன்னால் இப்போ ஒரு க நம்ம வீட்டு காட கொல்லைப்பக்கம் வந்து ஒரு கார்டன் மாதிரி அமைச்சு நம் அதில் நம்ம வீட்டுக்குத் தேவையான நம்மளுக்கு என்ன தேவை அன்றாட வாழ்க்கைக்கு என்ன காய்கறியெலாம் தேவையோ அதெல்லாம் அதில் ப கல்ட்டிவேட் பண்ணி அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து அதுக்கு இது பண்ணலாம் அப்படி இல்லையா இப்போது வேறு எதாச்சும் வெஹிக்கிள் வாஷ் பண்றத்துக்காக இருக்கட்டும் இல்லை வீடு மாப் பண்றத்துக்காக இருக்கட்டும் அந்த வா வாஷ் பண்ண தண்ணியை எடுத்து வாஷ் பண்ணுறது பெட்டர் இதுப்போல் பண்றதுனால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது